ஆ ஹலோ சொல் ஆ ஆமாம்ங்க நீங்கள் அப்படிங்களா பையனுக்கு மேக்ஸ் மட்டும் கொஞ்சம் வீக்காக இருக்குறாங்க அதனால் தான் வர மார்க் வரமாட்டேங்கிறான் அவனுக்கு மேக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக யோசிக்கிறான் மேக்ஸ் போடுறதுக்கே கஷ்டமாக யோசிக்கிறான் மற்ற சப்ஜெக்ட்லாம் படிச்சிக்கிறான் ஆனால் மேக்ஸ் மட்டும் கொஞ்சம் டல்லாக தான் டீச்சர் இருக்கான் மொபைல்லாம் பார்க்கமாட்டாங்க மொபைல் டிவிலாம் அதிகம் பார்க்குறது கிடையாது ஆனால் அந்த மேக்ஸுனா மட்டும் படிக்கிறான் மற்ற சப்ஜெக்ட் படிக்கிறான் ஆனால் பா அவனுக்கு அந்த மேக்ஸில் மட்டும் அந்த இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்கிது இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி எதாவது பண்ணால் நல்லா பண்ணுவான் ஆனால் ஆ இப்போ தான் இப்போ தான் அனுப்பலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் மார்க் ரொம்ப கம்மியாக இருக்கவும் இப்படி இனிமேல் தான் அனுப்பலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் இங்கிலீஷ்லாம் வாங்கிருக்காப்பா அறுபத்தஞ்சி மார்க்கிட்ட வாங்கிருக்கிறான் தமிழ்லாம் எழுபத்தி எட்டு அந்த மாதிரி வாங்கிருக்கிறான் ஆனால் மேக்ஸில் மட்டும் தான் அவனுக்கு பாஸ் ஆகதுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கு அதாவது அவன் படிக்கணுன்னு படிச்சால் படிக்கலாம் அவனுக்கு அது வந்து பிடிக்கலங்கிறான் எனக்கு மேக்ஸ் பிடிக்கல அப்படின்ற மாதிரியே சொல்லுறான் ம் அதனால் ஆ சரிங்க ஆ ஆ ஓகேங்க ஓகேங்க